உலகத்தில் வந்து மூத்த மொழி வந்து தமிழ் மொழின்னு சொல்லுவாங்க அதனால நான் வந்து ஒரு தமிழ் நாட்டில்தான் பிறந்தேன் அதனால என் பிள்ளையும் நல்லா தமிழ் பேசணுகிறது என்னோட விருப்பம் அதனால நான் எனக்கு ஒரு கல்யாணம் ஆகி ஒரு குழந்த பிறந்தாலும் அந்த குழந்தைக்கி வந்து முதல் முறை முதல் மொழியாக வந்து தமிழைதான் கற்றுக்க சொல்லுவேன் ஏன்னால் வந்து நம்ம ஜென்ட்ரேஷன் ஜென்ட்ரேஷனால் வந்து இப்போ ஆங்கிலேயர்கள் வந்து எப்பட்னா இங்கிலீஷ் எவ்வளோ டெவலப் பண்ணுறாங்களோ அது மாதிரி தமிழர் வந்து க தமிழ டெவலப் பண்ணணும் நம்ம மொழியை வந்து ஒரு தேசிய மொழியாக ஆக்கணும் எல்லா நாட்டிலையும் நம்ம மொழி பேசணுகிறது என்னோட ஒரு ஆசை